ஹலோ சூப்பர் மார்க்கெட்டா ஆ எப்போவா எனக்கு வீட்டுக்குப்பா மாசத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கணும் எனக் ஆ மளிக ஜாமாவும் வேணும் அரிசி உளுந்து அரிசி ஒரு ஒரு முப்பது கிலோ நான் ஆ ஆ ஆ சரிங்க அது போட்டுக்கோங்க ஆ உளுந்து ஒரு ரெண்டு கிலோ வெள்ளை வெள்ளை வெள்ளை ம் அப்புறோம் சப்பாத்தி மாவு இந்த மாதிரியெலாம் வேணும் ஆ கோதுமை மாவு அது கோதுமை மாவு என்ன ஒரு அஞ்சு கிலோ போதும் ஆசிர்வாத்தா ஆசிர்வாத்தா ஆ சரி அது வாங்க்கிறேன் அப்புறம் சின்ன பிள்ளைங்களுக்கு தேவையான அந்த ஸ்நேக்ஸு மிட்டாய்லாம் இருக்கா ம் கடல மிட்டாய் இந்த எல்லு மிட்டாயெலாம் முன்னாடி வி விற்றுட்ருந்தாங்கள்ல ரோட்டில் அந்த மாதிரி மிட்டாயெலாம்

ஆ ஒகே அதெல்லாம் ஒன்று ஒன்று போட்டுக்கோங்க ஒரு ஒரு பாக்கெட் ஆ ஓகே மளிக ஜாமானில் இது மிளகாத் தூள் பல்லித் தூளு மஞ்சத் தூள் எல்லாமே அந்த இதில் எல்லாமே நூறு நூறு கிராம் ஆ நூறு நூறு கிராம் போதும் மிளகுத் தூள்

இல்லைல்ல தூளாவே இல்லை இல்லை எனக்கு தூள் தான் வேணும் தூளே கொடுங்க ஆ ஹோம் டெலிவரி இருக்கா நான் இங்கே மேலே புதூர் பக்கத்தில் ஆ ஓகே ஓகே ஆ சரி ஆ இந்த சொல்கிறேன் நம்பர் அஞ்சு அடைக்கலம் மாதா அடைக்கலம் மாதா கோவில் தெரு கெமிஸ்டோன் கெமிஸ்டௌன்

பாலக்கரை திருச்சி ஆ ஓகே ஆ சரி ஆ ஆ ரொம்ப நன்றி